நம்ம வருமானம் ஈற்றத்துக்கு நம்ம வீட்டிலேயே வந்து நிறைய பண்ணை விலங்குகள்லாம் வளர்த்தாலே போதும் நம்ம வந்து நம்ம வீட்டில் ஈஸியாக வந்து வருமானத்தை ஈட்ட முடியும் எங்கள் வீட்டில் பண்ணை விலங்குகள்னு பார்த்தா ஆடு மாடு கோழி இது போலெலாம் வளர்த்திட்ருக்கோம் இந்த விலங்குகள்னால் எங்களுக்கு வந்து பால் முட்டை அப்றம் ஆட்டுனால் இறைச்சி இந்த மாதிரியும் வந்து கிடைக்கிது இதை விற்று எங்களுக்கு வந்து வருமானம் வந்து எங்கள் வீட்டுக்கு கொஞ்சம் கிடச்சிக்கிட்ருக்கு இப்போது நம்ம வெளியில் போய் வேலை செஞ்சு அந்த மாதிரி இல்லாமல் சைடில் வீட்டில் இருக்கிறப்போ நம்மளோடய இதை வந்து இந்த மாதிரி விலங்குகள் வச்சிருக்கறதுனால நமக்கு வந்து சைடில் ஒரு வருமானம் வந்துக்கிட்டுருக்கும் இது இல்லாமல் நிறைய பேர் எங்கள் ஊரில் ஈமு கோழி வளர்க்கறது அப்பறம் முயல் வளர்க்கறது காடை இந்த மாதிரியான விஷயங்களும் பண்ணிகிட்டுருக்காங்க இதுனாலேயும் வந்து நிறைய வருமானம் வந்து அவங்க ஈட்டியிட்டுருக்காங்க வெளியில் போய் செய்ய முடிஞ்சவங்க வ வெளியில் போவாங்க ஆனால் இப்போ எங்கள் கிராமத்துலெலாம் வந்து வீட்லேயே இருந்து தான் பண்ணனும் அப்படிங்கிறப்போ வீட்டில் இருக்கிறப்போ இந்த மாடு வளர்க்கறது மாட்லேருந்து பால் விற்று அதில் ஒரு வருமானம் வாங்குறாங்க அதில் ஆடு வளர்ப்பாங்க ஆடு குட்டி போட்டுருந்தா அந்த குட்டியை விற்றுட்டு அதுலேருந்து வருமானம் கோழி வளர்ப்பாங்க கோழியும் விற்றுருவாங்க இல்லை முட்டை அதுலேருந்து கிடைக்கிற முட்டையை விற்கிறது அது மாதிரி வந்து ஒரு ஒரு விஷயத்னாலேயும் ஒரு ஒரு வருமானம் இது இல்லாமல் அந்த விலங்குகள்ட்டேருந்து வர கழிவு மாட்டு சாணம் அப்றம் வந்து இந்த மாதிரி உள்ள விஷயத்தைலாம் மக்க வச்சி மக்கும் உரம் அந்த உரங்கள் வந்து இயற்கை உரம் தயாரிக்கிறப்போது அதுவும் வந்து காசு வருமானம் வந்துகிட்டுருக்கும் இது முன்னாடிலாம் கூட வந்து செயற்கையாக உள்ளது தான் எல்லாரும் வந்து யூஸ் பண்ணியிட்டுருந்தாங்க ஆனால் இப்போது வந்து பார்த்தோன்னா வ இப்போது உள்ள காலத்துலெலாம் நிறைய பேர் வந்து இயற்கை வந்து இயற்கையாக உள்ள விஷயத்தை வந்து அதிகமாக ஆர்வம் காட்ட ஆரம்பிச்சிருக்காங்க அதனால இயற்கையாக உள்ள உரங்கள்க்கு வந்து இப்போது வந்து அதிக வரவேற்பியிருக்கு மக்கள் மத்தியில் அதனால இந்த உரங்கள்க்கும் வந்து விலை நல்லா போயிட்டுருக்கு அதுவும் ஒரு நல்ல வருமானத்தை வந்து எல்லாருக்கும் கொடுக்குது